எனக்கு சின்ன வயசில் இருந்தே காயின் சேர்க்கறது அப்படின்னா ரொம்ப விருப்பம்தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நான் ஆறு வயசில் இருக்கும் போது அப்பா எனக்கு வந்து ஒரு சின்ன பத்து பைசா காயின் ஒன்று கொடுத்தாரு நான் அப்போ பத்து பைசாலாம் பார்த்ததே இல்லை ஒருபா ரெண்ட்டுருபா ஐம்பது பைசா பார்த்துருக்கேன் ஆனால் பத்து பைசா பார்த்ததே இல்லை அப்படிங்கும் போது ஒரு தடவை அந்த காயினை அப்பா கொடுக்கும் போது புதுசாக இருந்துச்ச நான் அப்பாக் கிட்ட கேட்டேன் பத்து பைசா காயின்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன் இது மட்டும் இல்லை இதை விட நிறைய காயின்லாம் இருந்துச்சு இப்போ தான் அதெலாம் வழக்கத்தில் இல்லை அப்படின்னாங்க சரி அப்போ அந்த காசுலாம் இருக்கின்றத நான் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் எனக்கு அதை பார்க்கணும் ஆசையாக இருக்குமுல்ல அப்டினு கேட்கும் போது வேறே யாராச்சும் வச்சிருப்பாங்க அப்போ நான் பத்து பைசா வச்சிருக்கேன்ல அதே மாதிரி எல்லாரும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நீ போய் ஒரு ஒருத்தட்டேயும் கேட்டுப்பார் அவங்கவுங்களுக்கா இது என்ன காசு இருக்கோ அதை கொடுப்பாங்க அதை நீ வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அன்றையிலிருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருட்டேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் காசு வச்சிருக்கீங்களா பழைய காசு வச்சிருக்கேளானு கேட்கறத வழக்கமாக வச்சிக்கிட்டேன் அப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தருக்கும்கும் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது அப்படியே நான் சேர்க்க ஆரம்பிச்சேன் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறமேட்டு எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு காசுக்கிட்ட சேர்ந்துடுச்சி அதுக்கப்புறம் அங்கே அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போது ரிலேட்டிவ்ஸ் வரும் போது அவங்க எல்லாருகிட்டேயும் பழங்காலத்தில் உள்ள காசுலாம் தெரியுமா முன்னாடி நமக்கு பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்த காசு பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஒரு காசையும் எடுத்து காமிப்பேன் காமிச்சு இந்த காசு இந்த பீரியடில் உள்ளது இது எந்த காலக்கட்டத்தில் உள்ளது இதோடய மதிப்பு எவ்வளோவு இது ஏன் அப்புறமேட் நிற்பாட்டிட்டாங்க அப்படின்னுலாம் வழக்கமாக நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த காயினை வச்சி நான் நிறைய எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் புது போகிற இடத்துக்கு சொல்லி அழைச்சிட்டு போய் காட்டுவேன் அது மாரி காயினை வச்சி காயின் வந்து நம்ம லைஃபில் ரொம்ப முக்கியம்றத அப்போ நான் புரிஞ்சிக்கிட்டேன்